நான் சின்ன வயசாக இருக்கும் போதெலாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து வாசல் இருக்கும் அந்த வாசலில் வந்து எங்கள் மம் எங்கள் அம்மா வந்து சானி தெளித்து அதை வந்து சானிலேயே அப்படியே மொழுகுவாங்க அப்படி மொழுகும் போது பார்த்தினா நமக்கு வந்து நோயெதிர்ப்பு சக்தியெலாம் நிறைய வரும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு பாதுகாக்க எப்படி வீட்டை சுற்றி வந்து கிருமியெலாம் நம்ள நம்ம வீட்டுக்கிட்ட வராத அளவுக்கு அது வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருந்திச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கனா எங்கள் வீட்லேயே டைல்ஸ் எல்லாம் போட்டு காரெல்லாம் போட்டு வாசலேயே இப்போ மூடிட்டாங்க அப்படி ஃபஸ்ட்டுலாம் சானியெலாம் போட்டு மொழுகுவாங்க நல்லாயிருக்கும் வீடு பார்க்கறதுக்கு கோலம்லாம் போடுவாங்க ஆனால் இப்போ இதுவெலாம் டைல்ஸுலாம் போட்டு கோலம் போடுறதில்ல வீடே பார்க்கறத்துக்கு நல்லாவே இல்லை ஆனால் அந்த மாதிரி சானம் மாட்டு சானத்தெலாம் போட்டு பயன்படுத்தினிங்ன்னா நோயெதிர்ப்பு சக்தியெலாம் நிறைய கிடைக்கும் நமக்கு வீட்டுக்குள்ளே எந்த இதுவும் நோயும் வராது எதுவாகருந்தாலும் வாசலிலயே போயிடும்